அரியலூரோடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு சுமார் ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு வளமான பகுதியாக தான் வந்துட்டு இந்த அரியலூர் இருந்துருக்குது அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அரியலூர் வந்துட்டு ஒரு கடலாக இருந்ததாகவும் அது வந்துட்டு சில காலநிலை மற்றும் சூழ்நிலை மாற்றலா மாற்றங்களுக்கு உட்பட்டு நிலப் பகுதியாக மாறுனதாக சொல்கிறாங்க அதாவது கடல் வந்துட்டு உள்வாங்கியதாக சொல்கிறாங்க அதுக்குப் பிறகு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இதனால் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் அரியலூர்ல நிகழ்ந்ததால புவியியல் புவியலாளர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அரியலூரை க்ரிட்டிஷியர்ஸ் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கள் அதுக்குப் பிறகு வந்துட்டு சங்கக் காலம் அரியலூர்ல பார்த்தோம் அப்படின்னா கிபி ஐந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை அதாவது கிமு ஐந்நூறுலேந்து கிபி முந்நூறு வரைக்கும் இந்த சங்கக் காலம் வந்துட்டு அரியலூரை அரியலூர்ல வந்துட்டு இருந்திருக்கு இங்கையும் வந்துட்டு சோழர்கள் வந்துட்டு ஆட்சி செஞ்சிருக்காங்கள் உடையார்பாழையத்தில் வந்துட்டு சில செப்பு காசுக்கள்லாம் சோழ மன்னரோட செப்பு காசுக்கள்லாம் கிடச்சிருக்குறதா சொல்கிறாங்க அதுக்குப் பிறகு வந்துட்டு பல்லவர்கள் காலம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு கிபி ஆறாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர்கள் காலம் வந்துட்டு அரியலூர்ல இருந்திருக்கு இன்னிக்கி இருக்கக்கூடிய இந்த அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பல்லவர் பேரரசரோட ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அரியலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தபுரத்தில் மகேந்திரவர்ம பல்லவரோட நாணயங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அரியலூர்ல இருக்கக்கூடிய கோதண்டராமசாமி கோவில்ல வந்துட்டு பல்லவர்களோட காலத்தில் பாதுகாக்கப்பட்ட சிற்பமான ஸ்ரீவஸ்தம் கல் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்குப் பிறகு வந்துட்டு மகேந்திரவர்ம நரசிம்மவர்ம காலத்திலே வாழ்ந்த தேவாரம் மூவர்களான அப்பர் சம்மந்தர் சுந்தரர்கள் ஆகிய மூன்று புலவர்களும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீலப்பலுவூர் திருமலாபாடி கோவிந்த புத்தூர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போய் செஞ்சு தேவாரப் பாடல்களை பாடினதாக சொல்லப்படுது அதுக்குப் பிறகு ஏகபத்திய சோழர்களுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா கிபி எட்நூற்று ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஏகபத்திய சோழர்கள் காலம் இருந்திருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு பாண்டியர்களோட காலம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் இருந்திருக்கு கங்கைகொண்ட சோழபுரத்த வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் தான் வந்துட்டு கைப்பற்றுனாங்களாம் பாண்டியர்களோட கல்வெட்டுக்கள் நாற்பத்தி ஒம்பது கல்வெட்டுகள் வந்துட்டு கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது வரைக்கும் ஆட்சி செஞ்சதை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குப் பிறகு வந்துட்டு விஜயநகர் பேரரசு அதை பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்திருக்குது பாளையத் தலைவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு வரைக்கும் இருந்திருக்காங்க இதெல்லாம் தான் வந்துட்டு அரியலூர் மாவட்டத்தோட வரலாறு அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்